இப்போது திருப்பூரில் வந்து இயற்கையா அழகு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னால் சொல்றதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது ஆனால் இப்போது நான் வந்து எதை பற்றி சொல்லப் போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நீர் சார்ந்த இடங்களை பற்றிதான் சொல்லப் போகிறேன் அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்துட்டு மேட்டூர் டேம் வந்து இருக்குது அது வந்து திருப்பூர் கிடையாது ஆனால் அது வந்து திருப்பூர் சரவுண்டிங்ஸில் இருக்குது அதேமாதிரி தான் பவானிசாகர் அதுக்கப்புறம் வந்து கொடுமுடி இந்த மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மேட்டூர் டேமும் பவானிசாகர் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா வந்து டேம் டேம்லிருந்து ஆறு மாதிரி போகும் ஆனால் கொடுமுடி அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே வந்து ஆறு அங்கே டேம் மாதிரில்லாம் வந்து எதுவும் கிடையாது ஆனால் வந்து என்னென்னா இந்த மூணு இடமுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மூணு இடமுமே ஏன் புடிக்கும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிற வழியிலையே நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னால் மரம்லாம் ரெண்டு பக்கமும் நம்மளை வணக்கம் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கும் வயல் வெளி அதிகமாக இருக்கும் காய்கறி செடிகள் அதிகமாக இருக்கும் கரும்புச்செடி நெல்லுச்செடி சூரியகாந்தி பூச்செடி கத்திரிக்காய்ச்செடி தக்காளிச்செடி இந்த மாதிரி நிறைய செடி வகைகளெல்லாம் வந்து கொத்து கொத்தாக ஏக்கர் கணக்குலெலாம் கிடக்கும் இதெலாம் நம்ம பார்த்துக்கிட்டே அந்த டேமுக்கு போகிறப்போ நம்மளுக்கு வந்து மன நிறைவாக இருக்கும் ச்ச எவ்வளோ நல்லாருக்கு நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கோம் சிட்டிக்குள்ளையே இந்த மாதிரி ஒரு இடம்லாம் நம்மளுக்கு இத்தனனை நாள் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்பளுக்கே ஒரு ஏக்கம் வர அளவுக்கு அந்த இடம்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் வந்து அழகை ரசிக்கிறதுக்காகவும் போவாங்க அங்கே இருக்கிற கோவிலில் சாமி கும்பிட்றதுக்காகவும் போவாங்க மெயினாக இந்த கொடுமுடி இந்த மேட்டூர் டேம் பவானிசாகர் இதெல்லாம் எடுத்துகிட்டோம்னால் சுற்றுலாப்பயணிகள் மாதிரியும் நிறைய பேர் போய்விட்டு வருவாங்க அதாவது வந்து இறந்து போனவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுக்காகவும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய்ட்டு வருவாங்க இதில் மெயினாக வந்து ரொம்ப ஸ்பெஷலான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து கொடுமுடிதான் கொடுமுடியில் தான் வந்து அதிகமாக வந்து இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் அதுக்கப்புறம் ஈரோடு சேலம் இந்தமாதிரி ஏரியாவில் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து மோஸ்ட்லி கொடுமுடிக்கு வந்துதான் இந்தமாதிரி இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க அதனால் எனக்கு இந்த மாதிரி வந்து நேச்சுரலாகவே இருக்கிற இயற்கையான அழகானா இந்த இடங்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்